நான் வந்து ஒரு பொருள் ஆட்ரு பண்ணிட்டுருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் எப்போவுமே ஆட்ரு பண்ணுவேன் நான் உங்கள் நிறுவனத்தில் தான் நாங்கள் ஆட்ரு பண்ணிட்டுருந்தேன் ஆட்ரு பண்ணி இங்கே ஏங்கிட்ட பொருளே வரல அதுகிட்டையும் உங்களுக்கு டெலிவரி காட்டுனுது அது எப்படி உங்கள் டெலிவரி பண்ணுற டெலிவரி பண்ணுற விற்பனையாள விற்பனையாளரே எடுத்துக்கிட்டாரா இல்லை நீங்கள் இந்தமாரி கோல்மால் பண்ணுறீங்களா என்ன எங்களுக்கு டெலிவரியே ஆகல ஆனால் உங்களுக்கு உங்கள் எங்கள் மொபைல்ல டெலிவரின்னு காட்டுது நீங்களே இதெல்லாம் பண்ணுறீங்களா இந்த வேலைலான் நீங்க பண்ணுறீங்களா இல்லை இவரு விற்பனையாளர் பண்ணுறாரா இந்தமரிலான் பண்ணால் எப்படி உங்கள் இதுலேருந்து ஆட்ரு பண்ணுவாங்க நிறுவனத்துலேருந்து எப்படி ஆட்ரு பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்களே இதெல்லாம் பண்ணி வச்சு இந்தமாரிலான் காசு சம்பாதிச்சிங்கன்னா இல்லாதவங்கள்லாம் எப்படி அந்தமாதிரிலான் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன்